கிராமம் அப்படிங்குன் வரப்போ ஆடின்னு ஆடிப்பண்டிகை ஆடித்திருவிழா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைங்க எல்லோருமே தூரி கட்டி விளையாடுவாங்க அடுத்தது தீபாவளி தீபாவளினு வரப்போ குழந்தைங்க எல்லோருமே பொதுவாக புத்தாடை உடுத்தணும் பட்டாஸ் வெடிக்கணும் இனிப்புகள் எல்லா வீட்டுக்கும் பகிர்ந்துக்கணும் ஏழை பணக்காரர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு எதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் கொடுத்து உதவி பண்ணுவாங்க இல்லாதவங்களுக்கும் கொடுப்பாங்க அது மூலமாக ரொம்ப சந்தோசமாக இருப்பாங்க ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உணவு வழங்குவாங்க அப்புறம் பொங்கல் பொங்கல்னு வரப்போ எல்லோருமே எ ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு எதுவும் இல்லாமல் பச்சரிசி பொங்கலிட்டு மஞ்சள் கொம்பு வச்சு கரும்பு வச்சு ஆடு மாடு வீட்டில் வளர்க்கக்கூடிய என்னென்ன விலங்குகள்ருக்கோ அதை எல்லாம் கழுவி அதையெல்லாம் நல்லா சிறப்பாக ஒருக் புது உறவு வரவு மாதிரி அதுகளுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி அப்புறோம் காளை மாடு அந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணி அது ஒரு விளையாட்டு வழுக்கு மரம் ஏறகிறது சட்டி ஒடைக்கிறது சைக்கிள் போட்டி வைக்கறது சாக்குப் போட்டி அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லா விளையாட்டு வைப்பாங்க கண் கட்டிட்டு குழந்தைங்க பெரியவங்க அந்த மாதிரி விளையாட்டு போட்டி எல்லா வைப்பாங்க ஓ ஒரு பொது இடத்துல வந்து இந்த மாதிரி விளையாட்டுப் போட்டியலாம் வச்சி எல்லாத்துக்கும் பரிசளிப்பாங்க எல்லாம் சந்தோசமாக இருப்பாங்க